இப்போது வந்து பஸ்ஸில் போயிட்டு வர்றதே ஒரு பெரிய சிரமம் தான் அதில் வந்து என்ன குறை இருக்குனால் எப்தம் மேடு பள்ளமாக இருக்குது அது அது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குறை ஏன்னா ஆல்ரெடி கூட்டமாக இருக்கும் பஸ்ஸில் இப்போது ஒரு குழி வந்துச்சுனால் அதில் விழும்போது நம்ம வந்து ஒருத்தர் மேல் விழுந்து அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு மேல் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிட்டு அந்தமாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இதை பாதுகாக்கணுன்னால் பஸ்ஸு வந்து கொஞ்சம் நிறைய இப்போது வந்து ஒரு பஸ் ரெண்டு பஸ் இருக்குனால் அதைவிட ஒரு ஏ இந்த இப்போ பஸ் ஸ்கூல் டைமிங் வந்து தெரியும் மினிமம் எயிட் டூ நைன் அந்தமாதிரி இருக்கும் காலேஜ் டைமிங்கும் எயிட் டூ நைன் அந்தமாதிரி இருக்கும் அந்தமாதிரி டைம்மில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பஸ் இல்லைன்னா இன்னொரு பஸ் அந்தமாதிரி இருந்துச்சுனா இப்போ பசங்களுக்குப் போயிட்டு வர்றதுக்கு ஈசியாக இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்குப் போயிட்டு வர்றதுக்கு காலேஜ் பசங்களுக்குப் போயிட்டு வர்றதுக்கு அந்தமாதிரி இருக்கும் அப்புறம் அவங்களோட டைமிங்ஸ்க்கும் அவங்க டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போது வந்து நாங்கள் எயிட் தேர்டிக்குப் போகணுன்னா நாங்கள் செவன் ஒ கிளாக் பஸ் போனால் சரியாக போகும் அப்புறம் ஸ்கூல் பசங்களை வந்து நைன் ஓ கிளாக் போகணும் ஆனால் அவங்க வந்து செவன் ஓ கிளாக் பஸ்ஸுக்கே வர்றாங்க ஏனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பஸ் இல்லாததுனால் அவங்க வந்து செவன் ஓ கிளாக் பஸ் வர்றாங்க அதே ஒரு எயிட் தேர்டிக்கு போகிற ஸ்கூலுக்கு ஒரு எயிட் ஓ கிளாக் பஸ் இருந்துச்சுனால் அந்த செவன் ஓ கிளாக் பஸ்ஸில் வந்து காலேஜ் பசங்க போயிட்டு எயிட் ஓ கிளாக் வந்து ஸ்கூல் பசங்க போனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈசியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டமாகவும் இருக்காது யாருக்கும் எந்தப் பிரச்சனையும் இருக்காது அவங்க வந்து சரி போகலாம் பஸ்ஸில் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படீன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பஸ்ஸில் போகலான்னு ஒரு ஆசை இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருந்தால் எடுக் எதுக்குடா இந்த பஸ்ஸில் ஏறினோன்னு இருக்கும் அவங்களுக்கும் சரி பார்க்கறவங்களும் எதுக்கு இவ்வளோ கூட்டத்திலேயும் ஏறுறாங்க ஏன்னா அவங் சொல்கிறவங்க ஈசியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியாது இந்த பஸ் விட்டால் வேற எந்த பஸ்ஸும் அவங்களுக்கு இல்லை அப்படீன்னு சொல்லிட்டு கண்டெக்டரும் திட்டுவாங்க ஏன் வேறே பஸ் இல்லையா அப்படீன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இந்த பஸ் விட்டால் ஸ்கூல் போனால் திட்டுவாங்க காலேஜ் போனால் வெளியே நிற்க வைப்பாங்க அப்படீன்னு சொல்லிட்டு